என்னாப்பா பண்ணுறீங்க வ மரம் வேணுப்பா அது நம்ம வீட்டுக்கு எந்தெந்த மரம் இருக்குது வீடு கட்டுறதுக்கு தேக்கா வே பூவரசன் ஆ ஆ அந்த அருள் காலுக்கு சரி சரி அப்போ இலுப்பை அடி அடி அடியில் போடுவாங்களே இலுப்பை மரந்தானே அது போடுவாங்க அது பூவரசன் மரம் இருக்குல்ல சரி அதில் ஒரு மெயின் வாசக்காலுக்கு அது சொல்லுறேன் ரெடி பண்ணுறன் நான் ஆமாம் நாலு ஜன்னல் வேணும் ம் ஆ நாலு ஜன்னல் நாலுக்கு அஞ்சு பெருசாக இருக்கணும் ஆமாம் காற்றோட்டமா வைக்கணும் பெருசாக அது வந்து அதுலேவும் ஒரு மூணு ஜன்னலுக்கு ரெடி பண்ணிரலாம் இப்போ அப்புறம் காசு இதான் இருக்கு முன்னே ரெண்டு பின்னாடி ஒன்று அது போட்டால் சரியாக போயிடும் ஆ போதும் போதும் சரி இப்போ பலகை ஒன்னேகாலுக்கு ஒன்றை அடி ஒன்னேகால் அடி இப்போ ஈரமானதாக போட்டால் அப்புறம் விரிசல் ஆயிடும் நல்லா மரம் வைரம் பாய்ஞ்சமரந்தானா இல்லை அது பிஞ்சு மரமா முத்தின மரமா

சரி இது இப்போ அறுத்து நீங்கள் வைக்கிறீன்னா நான் என்னக்கு வரணும் ரெடியாகவும் என்னக்கு ரெடியாகவும் ம் அது இந்த ஆசாரி அப்புறம் வந்துருக்கார் இப்போ வந்துட்டுப்பிட்டு வந்து போயிருக்கார் அவருக்கிட்ட என்னான்ன தேவைப்படுதோ நம்ம மொத்தமாக நான் வந்து ஒரு

சரிப்பா சரிப்பா அது நீங்கள் வந்து அவர் சாயங்காலமாக வருவார் நான் அவர் வரப்போ வரேன்

சரி நான் பாதி பணம் கொடுத்துர்றேன் அதுக்கப்புறம் மொத்தமாக முடிஞ்சிதுன்னா அது என்னவோ கணக்கு போட்டு கொடுத்தனா நான் அது பே பண்ணிடுறேன்

நான் நான் உன்னுக்கிட்ட ஆர்ட்ரு கொடுக்கும்போதே எனக்கு நல்ல ரேட்டு கொஞ்சம் குறைச்சு போட்ணா அண்ணா நீ பாட்டுல போடுறப்போற நானும் நான் ரெண்டு மூணு இடத்துல விசாரிச்சு வந்துருக்கிறேன் என்ன ஏன்னா இப்போ எனக்கு அதுக்கு ரேட்டு சரி பண்ணி கொடுத்தினா நான் நிறையா எடுத்து மொத்த பொருளையும் எடுத்துக்குவேன் நான் சரிப்பா சரிப்பா சரி சரி சரி சரியா இப்போ என்ன எனக்கு மெயின் வந்து மரம் வந்து நல்லா இப்போ கொஞ்சம் வைரம் பாய்ஞ்ச மரமாக வேணும் முத்தின மரமாக இருந்தால்தான் எனக்கு வருது எதோ மரம் தோதாக கொடுத்துறப்போற அதுமட்டும் பார்த்துக்க சரி அந்த கார்பென்ட்ரு வந்தார்னா வச்சுக்கயேன் சரிப்பா சரி நான் வரட்டும் அங்கே அனுப்பிச்சி வெளியே போயிருக்கார் என்கிட்ட சொல்லிடு போனார் நான் வந்தவுனே அனுப்பி விட்றேன் சரிப்பா ஆ சரி